ஹலோ கண்ணு கண்ணன் ப பன் பரோட்டா கடையாங்க ஆமாம் எங்களுக்கு அந்த பரோட்டா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கிரேவி இதெல்லாம் எங்களுக்கு சேர்த்து ஆர்ட்ர் பண்ணியிருக்கோங்க அது கொண்டாந்து கொடுத்துடுங்க எக்ஸ்ட்ரா எங்களுக்கு எதாவது காரமாக சட்னி கிட்னி இருந்தால் அதையும் கொண்டாந்து கொடுங்க கொண்டாந்து வீட்டில கொண்டாந்து கொடுத்துடுவிங்களா நீங்கள் நல்ல முறையில கொண்டாந்து எங்களுக்கு கொடுத்துடுங்கங்க நல்லா இது டேஸ்ட்டாகவும் இருக்குணும் அதுக்கு தக்கன எங்கள் பணம் எவ்வளோக்கு இது பண்ணுறமோ அதுக்கு தகுந்த நல்ல பொருளாக கொண்டாந்து எங்களுக்கு வீட்டில கொண்டாந்து டெலிவரி கொடுத்துடுங்க காசும் க காசும் நாங்க காசு எவ்வளோங்க காசு காசு உங்களுக்கு ஒ ஐந்நூறுபா கொடுத்துருங்க நாங்கள் உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொண்டாந்து குடித்துடுறோம் நல்லா சிறப்பாக இருக்கும் நல்லா நல்லா இதாக சுவையாவும் இருக்கும் நாங்கள் கொண்டாந்து கொடுத்துடுவோங்க சரிங்க நாங்க வாங்கிக்கிறோங்க